என்னுடைய மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறது என்னென்னா என்னுடைய அகச்சிந்தனையை தான் நான் என்னுடைய பெரிய பலமாக பார்க்குறேன் புறச்சிந்தனையில் தோன்றதை பேசுகிற ஆளு நான் கிடையாது அகச்சிந்தனையில் என் அக மனசில் ஒரு விடயம் நடக்குதுனா அந்த விடயத்துக்கான காரணம் என்ன காரியம் என்ன அதை எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக ஆராய்ந்து தான் எதுவாக இருந்தாலும் நான் பதில் அளிப்பேன் ஒரு சில பேரு என்னையை காயப்படுத்துகிற மரி ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அது ஏன் அவங்க செய்கிறாங்க எது அவங்களை செய்ய வைக்கிது அவங்க அப்படி செய்கிறதுக்கான நோக்கம் என்ன இல்லை அப்படி செய்ய வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாரி நான் ஆராய்வேன் யாரையுமே எடுத்த உடனே ஒரு சுடுசொல்லால அவங்க முகத்துக்கு நேராக நான் பேசி அவங்கள காயப்படுத்த மாட்டேன் அவங்க வெடு வெடு வெடு வெடுனு பேசுனா கூட நான் அதை கேட்டுப்பேன் நல்லாவே கேட்டுப்பேன் அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் க்ரஹிச்சிப்பேன் எல்லோரையும் அரவணைக்கணும்னு நான் நினைப்பேன் அவங்க செய்கிற பெரும்பாலான தப்புகளை அந்த தப்புக்கான மதிப்பீட பொறுத்து நான் மன்னிக்கிறதுக்கு தான் பெரும்பாலும் முயற்சி செய்வேன் மன்னிக்கக் கூடிய குற்றமாக இருந்துச்சுன்னா அதை நான் ஒரு குற்றமாவே பார்க்க மாட்டேன் உடனே அவங்களோடு கூட்டு சேர்ந்துருவேன் இதெல்லாம் என்னுடைய மிகப்பெரிய பலங்களாக நான் பார்த்தாலும் என்னுடைய பெரிய பலவீனமாக பார்க்கறதும் அது தான் ரொம்ப ஏமாந்த மாதிரி போயிட்றேனோ என்னைய எல்லோரும் பயன்படுத்திக்கிறாங்களோ என்னுடைய இரக்க குணத்தை அவங்க அவங்களுக்கு சாதகமாக உபயோகிச்சுக்கிறாங்களோங்கிற எண்ணம் எனக்குள்ள இருந்துக்கிட்டே தான் இருக்குது என்னைய ரொம்ப கோவப்படுத்திட்டாங்கனா கட்டுக்கடங்காத ஒரு சூழலுக்கு நான் ஆளாகிட்டேன்னா என்னுடைய கோவத்தை என்னாலேயே தடுக்க முடியாமல் போயிரும் அப்போது நான் வந்து சுடுசொல்ல பயன்படுத்தாமல் கோபத்தில் பல வார்த்தைகள விட்ற பழக்கத்தோடய விளிம்பில் நிற்பேன் என்னைய யாராது வந்து ஆத்துற வரைக்கும் நான் அளவே இல்லாமல் கட்டுக்கடங்காமல் பேசக்கூடிய ஒரு நிலமைக்கு போயிருவேன் அது என்னையே அறியாமல் ஒரு அனிச்சை செயலாவே நடக்கும் இது என்னுடைய மிகப்பெரிய பலவீனமாக நான் பார்க்குறது உண்டு என் நண்பர்கள் எதை வந்து என்னுடைய பலமாகவும் பலவீனமாகவும் சொல்லியிருக்காங்களோ அதை தான் என்னைய புதுசாக பார்க்கக்கூடிய ஒரு வேற்று மனுஷரும் சொல்லுவார் அப்போ அதுவுமே எனக்கு ஒரு பலவீனமாக தான் தெரியும் சில சமயங்களில் அது ஒரு பலமாகவும் தெரியும் என்னைய எல்லோரும் எளிதாக புரிஞ்சுக்கிறாங்கங்கிறது ஒரு பலவீனமாக நான் பார்க்கலேனு ஒரு பலமாக பார்த்தாலும் என்னையை எல்லோரும் சீக்கிரமாகவே கணிச்சிட்றாங்கங்கிறத ஒரு பலமாக பார்க்காம பலவீனமாக பார்க்க வேண்டிய சூழலும் இருக்குது ஸோ பலமும் பலவீனமும் கலந்த மாதிரி தான் என்னுடைய குணாதிசயம் இருக்குதுங்கிறது தான் இதுலேந்து எனக்கு தெரிய வரக்கூடிய ஒரு விடயம்